எங்கள் ஸ்கூல்ல வந்துட்டு நிறைய இடதுக்குலாம் கூட்டிட்டு போகல ஆனால் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த இடமும் வந்துட்டு ரொம்ப நல்லாருந்துச்சு அந்த இடத்து பேர் வந்துட்டு ஊட்டி ஊட்டின்னு சொன்னாலே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிதான் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்போ சொன்னப்பயும் வந்துட்டு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுனா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஊட்டிக்கே வந்துட்டு நாங்கள் ரெண்டு நாள் போனோம் காலையில் வந்துட்டு இங்கேருந்து ஒரு நாலு மணிக்கு கிளம்புனோம் அங்கே ஒரு ஒரு ஒம்பது அந்த மாதிரி அங்கே போய் இது பண்ணிட்டோம் அங்கே போய் நாங்கள் ஃபஸ்ட் வந்துட்டு சாப்பிடதான் போனோம் நமக்கு எப்பையுமே வந்துட்டு சாப்பாடுதானே முக்கியம் நாங்கள் போய் அங்கே நல்ல ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் கூட்டு போனாங்க பொட்டானிக்கல் கார்டன்ல போய்ட்டு நல்லா நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்போது அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃபோன் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க சரி இவங்க வந்துட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதே வந்ததெல்லாம் தெரியாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோன்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க அங்கே போய்ட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐஸ்க்ரீம்லாம் சாப்பிட்டு அங்கேதான் வந்துட்டு நான் பொட்டானிக்கல் கார்டன்ல ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு வரப்போ ஒரு இது வந்துச்சு குரங்கு அந்த குரங்கு வந்துட்டு என் ஐஸ்க்ரீமை புடுங்குற வரைக்கும் என்னை விடவே இல்லை என்ன சுத்திகிட்டே இருந்துச்சு நானும் பயத்தில் அந்த ஐஸ்க்ரீம்மை போட்டேன் ஒரு ஐஸ்க்ரீம் வேஸ்ட்டாக போச்சு அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் சுத்திகிட்டு அங்கேதான் வந்துட்டு இது போடுவாங்கள்ல மலர் கண்காட்சின்னு நினைக்கிறேன் மலர் கண்காட்சிக்கு போய்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதில் பண்ணியிருந்தாங்க அதில் வந்துட்டு யானை அப்புறமேலு வந்துட்டு நம்ம ஜெயலலித்தாம்மா படம் அப்புறம் அப்பப்போ வந்துட்டு என்னென்ன அப்போ சமூக வலைத்தளத்தில் பெருசாக போய்ட்ருந்துச்சோ அதெல்லாம் வந்துட்டு மலர்லே வந்துட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு பார்க் இருந்துச்சு அந்த பார்க்குக்கும் கூட்டிட்டு போனாங்க பார்க்குக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல கடையில் லன்ச் சாப்பிட்டோம் அங்கே வந்துட்டு பரோட்டா சூப்பராக இருந்துச்சு பன் பரோட்டான்னு சொன்னாங்க அது மதுரையில் தான் ஃபேமஸ்ஸுனு கேள்வி பட்டிருக்கேன் ஆனால் வந்துட்டு அங்கே ஊட்டிலையும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ஊட்டிக்கு போனாலே வந்துட்டு இந்த ஸ்வெட்டர் அந்த ஷால் அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவர நான் பார்த்துட்டு அதையும் வாங்கிக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சின்ட்டு எங்கள் வீட்டிலையும் வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கிதோ அதெலாம் வாங்கிக்கோனு காசு வேற கொடுத்து விட்டாங்க அது முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டத்துக்கப்பறந்தான் நாங்கள் இங்கே அந்த பார்க் போய்ட்டு நல்லா விளையாண்டுட்டு ஈவினிங் ஆயிடுச்சா நாங்களாம் வந்துட்டு அப்போது எங்கள் ஸ்கூல பொருத்தளவுக்கு நாங்களாம் குழந்தைங்க அதனால வந்துட்டு எங்களை ரூம்க்கு கூட்டு போய்ட்டாங்க அங்கே போனால் ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸ்ஸோட இருந்த வந்துட்டு ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் மட்டுந்தான் அப்புறம் ஃபோன் என்ன பண்ணாங்க ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம் நிறைய ஜாலியாக காஸ்ஸுப்ஸ் பேசினோம்